ஹலோ ஹலோ கேட்குதாண்ணா ஆ பேப்பரை பார்த்தேன் அட்வர்டைஸ்மெண்டு ஒன்று வந்துச்சு வீடெல்லாம் புதுசு புதுசாக க தரீங்க அதுதான் ஏ போன் போட்டோம் ஆ ஆ ம் ம் ம் ம் ஆ ஆ ஆ ம் ம் ஆ அவுட்டர் சைடு போனால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குமா ஆ ஆ ம் ம் ம் எனக்கு கட்டின வீடாகவே ஒ பத்து லட்சத்துலருந்து பாஞ்சு லட்சத்துக்குள்ள வேணும் ம் ம் ம் ஆ ஆ ஆ ஓகே ஆ ஆ ஆ ஆ அது அதுக்குப் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ம் ம்

ம் ஆ ஆ ம் ம் ஆ எ எனக்குக் கொஞ்சம் தனியாக ஆ சொ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ எ எனக்குக் கொஞ்சம் தனியாக வீடு இருக்கிற மாதிரி அது மாதிரி வேணும் ஆ ஆ ஓகே ஓகே கொ கொஞ்சம் கம்மியாக எதாச்சும் கிடைக்குமா ஆ ஆ ம் ம் ஆ ஆ ஆஸ்பத்திரியெல்லாம் பக்கத்தில் இருக்குமா ம் ம் ம் ஆ ஓகேங்க ம் ம் ஆ ம் ம் ஓகேங்க த தனி வீட்டில் எல்லா வசதியும் இருக்குதாங்க இல்லை ஆ ஓகே ஓகே ஆ ஆ ம் ம் ஆமாம் ஆமாம் ஆ ம் ஓகேங்க ம் ஓகேங்க இப்போ ந இப்போ வீடு வேண்டாம் நிலமா வாங்கினா அதிகமாக வருமா இல்லை கம்மியாக வருமாங்க ம் ஆ ஆ ஆ ஆ ஓகே பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ ஞா ஆ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் த அதிகமாக போகாமல் கம்மியாகவே முடித்துக்கலாம் ஆ ஓகேங்க ஆ ஆ வீட்டில் என்னென்று கேட்டு ஃபோன் பண்ணுறேங்க ஆ ஓகே